ஒரு நாளில் ஃபுட்டில் பார்த்தோன்னா இந்த இட்லி தோசை சாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கார்போஹைட்ரேட் அப்புறம் இந்த கொண்டக்கடலை அந்தமாதிரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கும் போது ப்ரோடீன்ஸ் அப்புறம் காய்கறிகள் எடுத்துக்கும் போது விட்டமின் பால்க்கு கால்சியம் பால் எடுத்துக்கும் போது அந்த மாதிரி எடுத்துகிறோம் ஆரோக்கியமான தேவையான உணவை எல்லாமே இங்கே தரமாக கிடைக்குது